நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் கரம்பயம்ன்னு ஒரு கிராமத்தில் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு ப ப்ரிஸ்ட்டி யுனிவர்சிட்டி அதாவது பிஆர் இன்ஜினியரிங் காலேஜு பொன்னையா ராமஜெயம் பாலிடெக்னிக் அப்படின்னு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனிருக்கும் அதுக்கு வந்து ஐம்பது கிலோ மீட்டர் நான் டெய்லி பைக்கில் வந்துக்கிட்டே இருப்பேன் வரும் போது சம்டைம்ஸு இந்த மழை பெய்யும் போதெல்லாம் அந்த மழைக்கு ஒதுங்க நல்லதாக இடம்மா சில அவுட்ரு இடத்துலெல்லாம் ஒ ஒதுங்கவே முடியாது ரொம்ப சிரமப்படுவேன் அப்போது வந்து இப்போ கடுமையான பெயின் என்னோடய வேலையே வந்து நான் விட்ருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது எனக்கு அப்புறமா அந்த லோக்கல் தஞ்சாவூரில் இப்போ ஸ்டே பண்ணிகிட்டு நான் வேலைக்கு போகிறதுனால இப்போ ரம்யா சத்தியநாதன்னு ஒரு பாலிடெக்கினிகில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போல்லாம் எனக்கு அந்த ட்ராவல் ப பிரச்சினையெல்லாம் இல்லை அந் நம்ம அதே மாதிரி இந்த நடுவில் இந்த முன்னாடி டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி இல்லாத எந்த எல்ல எங்கே பார்த்தாலும் நான் டீ கே டீ குடிச்சுட்ருப்பேன் ஏதோ சின்ன வடை அது மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் இப்போ வந்து நல்ல கடையாக ஒன்று பார்த்து வைச்சுருக்கேன் அந்த கடையில் மட் அந்த கடையை தவிர வேறு எங்கேயும் சாப்பிட மாட்டேன் இப்போ வந்து ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லாயிருக்கு பரவாயில்ல